நான் வந்துவிட்டு ரெஸ்ட்டாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவன்னா வந்து படம் பாப்பேன் படம் பார்க்குறது எனக்கு ரொம்போ பிடிக்கும் இப்போ அதுக்குதான் நிறைய ஆப்ஸ்லான் இருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ஃப்ரைமு அந்தமாதிரி இதில் வந்துவிட்டு எதாவது ஃப்ரீ இதுவே இருக்கும் ப்ரீமியம் தான் போட்ணுன்னு அவசியம் இல்லை ஃப்ரீ மூவிஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்து பாப்பேன் இப்போ கூட வந்துவிட்டு ரீசண்டாக ஜெயிலர் பார்த்தன் மூவி இப்போ தியேட்டருக்கு போய் ஜெயிலர் பார்த்தன்